இந்திய நாட்டில சட்ட அமைப்பு வந்து பாரபட்சமாக இருக்கிறதே கிடையாது எல்லாருக்கும் ஒரே மாதிரியான தீர்ப்பை தான் சொல்கிறாங்க நம்ம வந்து ஏதாவது ஒரு வகையில் தப்பு செஞ்சிட்டு நம்ம வந்து இதுவானாலும் அவங்களோட தப்பு எதனால நடந்தது என்ன ஏதுன்றதை விசாரிச்சு அது அதுக்குரிய இதை தான் நம்ம அவங்க வந்து கொடுக்குறாங்க அதனால் அந்த சட்டத்தோட வந்து நம்ம வந்து எந்த வகையிலையும் நமக்கு அது மூலயமா வந்து நம்மளை பாதிக்கிற அளவுக்கு இல்லை ஏழை மக்கள் வந்து தப்பு செய்யாமயே எதாது ஒரு சந்தேக கேஸு இதை மாதிரி இதில் போய் மாட்டிக்கிட்டாலும் அவங்களோட இதை வந்து அவங்க விசாரிச்சு நான் ஒரு தடவைக்கு நாலு தடவை விசாரிச்சு அவங்களுக்கு சரியான தீர்ப்பை தான் இந்திய அரசாங்கம் வழங்குது ஏ இருக்கிறவங்கள் இல்லாதவங்கள் இந்த மாதிரி எந்த ஒரு பாரபட்சமும் பார்க்காம எல்லாருக்கும் ஒரே மாதிரியான சட்ட அமைப்புகளை தான் இந்திய அரசாங்கம் உருவாக்கி செயல்படுத்தி வருகிறது இதனால் எல்லா மக்களுமே பயனடைஞ்சு தான் எல்லாரும் நல்லபடியாக இருக்காங்கள் பெண்களுக்கு அதிகப்படியான பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுத்துருக்கு